ஹலோ குமாரா ரியல் எஸ்டேட் புரோக்கரா பேசுகிறீங்க ஆ இந்த இவர் பாண்டி கொத்தனார் பாண்டி கொத்தனாருன்னு ஒருத்தர் கொடுத்தாரு குலமங்களத்துகார ஆள் ஆ அவ ஆ இல்லை நமக்கு இந்த குலமங்களத்தை ஒட்டி ஒரு நால்ரை செண்டு இருக்குது சார் நம்ம இடந்தான் என் பேரில் தான் இருக்குது பட்டா எல்லாமே இருக்குது அது நம்ம வீட்டில் ஒரு வந்து மேரேஜ் ஒரு மேரேஜ்ஜுக்காண்டி காசு தேவைப்படுதுன்றதுனால கொஞ்சம் விற்கிற மாரி இருக்குது சார் ஒரு ஒரு டூ டூ மந்த்துக்குள்ளே அதை விற்கணும் விற்று அதுக்கடுத்து ஒரு ஒரு மாசத்தில் மேரேஜ் இருக்குது அதனால் அதை விற்கணும் சார் என்ன ரேட்டு போகும் என்ன ஏதுன்னு நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதான் ஃப்ரீயாக இருக்கீங்களா என்னென்ட்டு ஆ அது குலமங்களத்துக்கு நீங்கள் குலமங்களம் பஸ் ஸ்டாண்ட்டுகிட்டே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் நீங்கள் எப்போ நான் நான் அந்த சண்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அந்த சண்டே ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நேரில் போய் காம்மிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் உள்ளே இருக்குது ரோட்லேருந்து நான் நான் வந்து தான் உங்களுக்கு காம்மிக்க முடியும் நீங்கள் ஏற்கனவே போயிருப்பீங்க அந்த ஏரியாவுக்கு எனக்கு அந்த நேம் தெரில ஏன்னா நம்ம இருக்கிறது செல்லூரில் இருக்கோம் கொஞ்சம் முன்னாடி ஏரியாவில் இருக்கோம் அந்த ஏரியா தெரு பேர்லாம் தெரில ஆ இடமெல்லாம் எனக்கு தெரியும் சார் எடம் இடமெல்லாம் எனக்குத் தெரியும் சார் ஆனால் ஆ ஆமாம் ரோட்டுலேர்ந்து என்ன ஒரு ஒரு ஒரு ஒரு முந்நூறு மீட்ரு தான் சார் இருக்கும் உள்ளே முந்நூறு மீட்ரு இருக்கும் ஆமாம் கிழக்குப் பாத்த ப்ளாட்டு சார் ஆ கிழக்க பார்த்த சைட்டு சார் நல்லா வீடெல்லாம் நிறையா வந்துடுச்சு கிழக்க பார்த்த சைட்டு சார் கிழக்க கிழக்க பார்த்த சைட்டு சார் ஒரு செண்டு நால்ரை லட்சம் போகுமா சரி சார் சரி சார் நீங்கள் பார்த்து ஏதாவது ஆள் கெடைச்சாலும் கூட்டிட்டு வாங்க அன்னைக்கி வர்ற அன்னைக்கே கூட கூட்டிட்டு வாங்க இல்லை நீங்கள் பார்த்துட்டு விற்றுக் கொடுங்க உங்கள் புரோக்கர் கமிஷன் என்ன ஏது எவ்வளோ ஆகுதுன்னு நான் பார்த்துக்குறேன் பத்திர செலவுலேர்ந்து அது வாங்குகிறவங்க தான் பத்திர செலவா சார் இல்லை நான் பண்ணணுமா வாங்குறவங்க தான் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க சரி சார் சரி சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நமக்கு நீங்கள் முடித்துக் கொடுங்க உங்களுக்கு கமிஷன் நான் எவ்வளோ கொடுக்கணுமோ பார்த்து கொடுத்தர்றேன் சார் சரி நம்பர் பதிஞ்சுக்குங்க இந்த நம்பர் தான் நீங்கள் எ என் பேர் கண்ணன்னு போட்டுக்கோங்க கண்ணன் ஆ சரி நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு சண்டே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க சார் ஆ ஆ சரி சார் நான் அதுக்கு முன்னாடி அங்கே இந்த பக்கத்தில் இருக்கிறவுங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பச் சொல்கிறேன் உங்களுக்கு அனுப்ச்சு விட்றேன் ஆ சரி தேங்க்யூ